ஹலோ வசந்த பவன் ஹோட்டல் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஓகே மேடம் ஆ இருக்கு மேடம் ரெண்டு மட்டன் பிரியாணி ஒரு கிரில்லு இருக்கு மேடம் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு கொடுக்குறோம் மேடம் ஆ ஓகே மேடம் அட்ரஸ் ஆன்லைன் பேமெண்ட்டா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா மேடம் மேடம் யூபிஐ நம்பர் எல்லாம் வேணாம் மேடம் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் பில் அனுப்புவோம் அதில் நீங்கள் கியூஆர் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் பில்லு பே பண்ணுங்கள் மேடம் ஓகே மேடம் ஒரு ஹாஃப்நவரில் வந்துடுவோம் மேடம் ஆ ஓகே மேடம்